நான் இப்போது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருந்தேன் ஆண்ட்ரியாடு தான் எம்ஐயில் வாங்கியிருந்தேன் அதோடய அவுட்புட் நல்லா இருக்குது நெட் நெட் கன்ஸ்யூம் வந்து நல்லாயிருக்கு கரெக்டாக லாஸ்ட் கேபி வரைக்கும் எம்பி வரைக்குமே அது அவுட்புட் நல்லாகொடுக்குது ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்குது ஜிபி வந்து அதில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது ஒவ்வொரு ப்ராண்ட் என்னென்ன ப்ராண்ட் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய யூசேஜ் நல்லாயிருக்கு மெய்னாக சார்ஜ் வந்து சீக்கரம் வந்து ட்ரெயின் ஆகாத இருக்குது அதோடய ஏற்றுற சார்ஜ் அதேமாதிரி ஏறுறது வந்தும் ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்தாலும் ஸ்லோவாக ஏறுது அதேமாதிரி இறங்குறதும் டிஸ்சார்ஜ் ஆகுறதும் ஸ்லோவாகவே டிஸ்சார்ஜ் ஆகுது கேமரா க்ளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் ஃபியூ வந்து சரியாக இருக்குது மெய்னாக வந்து செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு க்ளாரிட்டி இருக்குது அப்றம் பேக் கேமராவும் ரொம்ப நல்லாயிருக்குது நைட் மோட்டில் இருக்க போகும் போது இன்னும் க்ளாரிட்டியாக நல்லாயிருக்கு டிஃப்ரன்ஸ் இல்லாமல்